ஒன்று அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்து ஏழு ரெண்டாயிரத்து ஏழு முப்பது அஞ்சு ரெண்டாயிரம் பதினஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து மூணு இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து அஞ்சு